சொல்லுங்க ஆ ஆமாம் சொல்லுங்க ஓகே என்ன பண் என்ன ஆட்ரு பண்ணுறீங்க ஓ அப்படிங்ளா சரி ஓகே இது வந்து மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட் தானே கேட்குறீங்க ம் ஓகே எத்தனை பேருத்துக்கு ஆட்ரு பண்ணுறீங்க ஓகே ஆ பத்து பேருத்துக்கும் ஒரே ஃபுட்டுங்களா ஆ ஒன் அவரில் ரெடி பண்ணிடலாங்க ஓகே உங்களுக்கு எதுவும் ப்ராபளம் இல்லயில்ல ஆ ஓகே ம் எத்தனை பேருத்துக்கு சொன்னீங்க டென் மெம்பர்ஸ் சொன்னீங்களா பொங்கல் வடை குழிபணியாரம் சொன்னீங்களா ஓகே டூ டவுசண்ட் வருங்க ஓகேங்களா ஓகே ஆ ஓகேங்க ஓகே ஓகே நெய் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் முந்திரி அந்த மாதிரி வந்து அதிகமாக போடணும் ஓகேங்களா ஆ ஓகேங்க சரி ஓகே ஏன்னால் ஒவ்வொருத்தவங்க வந்து நெய் வேணும்ன்னு கேட்பாங்க ஒவ்வொருத்தவங்க நெய் வேணான்னு கேட்பாங்க அது நாங்கள் ஆக்சுவலி நாங்களே கேட்குவோம் ஆனால் நீங்கள் வந்து முன்னாடியே கேட்டுவிட்டீங்க ஓகேங்க பரவாயில்ல ஆ ஆமாங்க ஆ ஆமாங்க நாங்களே இங்கே வந்து நெய் போட்டு கொடுத்தோம் அப்படினா அவங்க வந்து அதிகமாயிருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் நாங்கள் வந்து அவங்க கிட்டே கேட்டுக்கிறது உங்களுக்கு வேணுமா இல்லை வேணாமா எவ்வளோ ஆட் பண்ணணுன்னு ஓகேங்க ஸுகர் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படினு சொன்னீங்கன்னால் நாங்கள் ஆட் பண்ணுவோம் வேணால் அப்படினு சொன்னால் நாங்கள் ஆட் பண்ணலை ஸோ நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்க மேக்சிமம் யாரும் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க அவுங்கவங்களுக்கு பொறுத்து நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்க ஓகே அப்படிங்களா சரிங்க சரி ஓகே ஃபஸ்டு அஞ்சு பேருத்துக்கு வந்து ஆட் பண்ணணும் அஞ்சு பேருத்துக்கு வந்து ஆட் பண்ண வேண்ணாம் அந்த மாதிரி சொல்கிறீங்க ஒரு இது பண்ணி நெய் வந்து கம்மியாக போடணும் பொங்கலுக்கு ஓகேங்களா ம் ஓகேங்க ம் ஆ நீங்கள் இருந்து வெய்ட் பண்ணுங்க ஒன் அவரில் வந்து ரெடி பண்ணிடலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க உங்களுக்கு எதுவும் இஷ்யூ இல்லயில்ல ஆ இதுதான் உங்க நம்பருங்களா ஆ ஓகேங்க அதெலாம் ஒன்றும் ப்ராபளமில்ல ஒன் அவரில் வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் வாங்க நீங்கள் வரலேனா நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஓகேங்களா ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க ஓகே ஆ ஆ சரிங்க சரி ஓகே அதெலாம் பண்ணிடலாம் ஆ ஆ ஓகேங்க